திருவாரூரில் உள்ள சின்ன சின்ன தொகுதிகளில் ஊராட்சி ஒன்றியங்களில் சின்ன சின்ன சுகாதார நிலையங்கள் உள்ளன அது எல்லாம் இன்னும் நல்லதாக சீராக இப்போ மாவட்டத்தில் எல்லாமே சீர் பண்ணாங்க சுகாதார நிலையத்தை எல்லாம் அதெல்லாம் நல்லாதான் அப்போயிருந்தே நல்லாதான் நான் பிறந்தது எல்லாம் சுகாதார நிலையத்தில் தான் பிறந்தேன் சின்ன ஹாஸ்பிட்டல்னு சொல்வாங்க அந்த ஹாஸ்பிட்டலில் தான் இப்போது அந்த பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலை விட இந்த சின்ன ஹாஸ்பிட்டல் எல்லாம் நல்லா தான் இருக்குது இப்போதைக்கு எல்லாம் வசதியுமே கொண்டு வந்துவிட்டாங்க ஒரு பிரசவம் பார்க்குற அளவுக்கு கூட அங்கே வசதி இருக்குது இப்போதைக்கு ஃபஸ்ட் எய்டு பண்ணுறதுக்கு திரூவாரூரை பொறுத்தவரைக்கும் நிறைய ஹாஸ்பிட்டல்கள் உள்ளது அதில் பெரும்பாலும் இப்போ ஜிஹெச்சு ரொம்ப எல்லாத்துக்குமே ஜிஹெச்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று மக்களுக்கு உடனே டிரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஜிஹெச்சு தனியார் ஹாஸ்பிட்டல்னு பார்த்தீங்கன்னா நவ ஜீவன் டிஎம்சி ஏஎம்சி எல்லாமே இங்கே இருக்குது அங்கே பணம் கட்ட முடியாத மக்கள் வந்து ஜிஹெச்சில் இல்லைனா இந்த பக்கத்து ஒன்றியங்களில் உள்ள சின்ன சின்ன சுகாதார நிலையங்களில் பார்த்துக்குறாங்க மருத்துவத் துறை மருத்துவத்தை பொறுத்தவரைக்கும் இங்கே எந்த பிரச்னையும் கிடையாது எல்லாத்துக்குமே தீர்வளிக்குமாறு இருக்குது முடியாத பட்சத்துக்கு தஞ்சாவூர் நாங்கள் போக வேண்டியதாக இருக்குது அவ்வளோதான் பாக்கி எல்லாத்துக்கும் இங்கேயே எங்களுக்கு மருத்துவ சேவை எல்லாமே இருக்குது இங்கே